கிராமப்புறங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பெருசாக எதுவுமே வந்து வளர்ந்துருக்காது அதாவது வளர்ந்து வர இடமா இருக்கும் இல்லைனா பெருசாக அதிக வளர்ச்சி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கீழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது நான் வந்து அறிவியல் ரீதியாக சொல்கிறேன் இப்போ நமக்கு இங்கேருந்து எடுத்தோம்னா ஒரு மோட்டரு எதனா ஒரு கருவி வேணும்னா நம்ம இங்கே பக்கத்தில் போனால் உடனே கிடச்சிரும் ஆனால் அங்கே அது கிடைக்காது ஆனால் அங்கே வந்து நமக்கு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக என்னென்ன இருக்கும் இந்த சாப்பாடு அரிசி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட அங்கே வேகமாக கிடைக்கும் ஆனால் இப்போ நாட்கள் போக போக போக என்னாகுது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நமக்கு விற்கிறதுனால் நமக்கு வந்து இங்கே தான் இப்போ அதிகம் கிடைக்குது அங்கே அதிகம் நமக்கு கிடைக்கிறதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அங்கே அது பிரச்சனையாக இருக்குது ஆனால் அங்கே இருக்கறதில் வந்து இன்னொரு நல்ல விஷயங்கள் என்னென்னா இப்போயுமே அந்தந்த விளையாட்டுகள் அது இதுன்னு வச்சுருக்குறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த உடல் பிரச்சனைகள் எதுவும் வராது இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது வருது சுகர் வருது பிபி வருது அது இதுன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அதாவது ஒரு இருபது இருபத்தி நாலு வயசுலெலாம் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க ஏன்னா இது ஹா இது இதய துடிப்பு சீராக இல்லை இல்லை ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இருதய நோய்கள் இல்லைனா வந்து நுரையீரல் கல்லீரல் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்கள்லையும் நிறைய பேர் செத்துருக்காங்க ஏன்னா நம்ம கிட்ட போதுமான அளவுக்கான உடல் அசைவுகள் உடலுக்கு வந்து வலிமையை தரயான எந்த மாதிரி வேலைகளும் நம்ம செய்கிறதில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நாற்காலி இருக்கா நாற்காலியில் உட்காந்தோமா நாலு நாலு கோடுகள் வரைஞ்ச மாதிரி ஒரு இது இருக்கும் கீபோர்டுன்னு சொல்லிகிட்டு அதை நாலு தட்டு தட்டுனமா என்ன கிடைக்குதோ ஓகே பார்க்கலாம் இல்லையா கைக்குள்ளே வந்து ஒரு கைப்பேசி இருக்குது அந்த கைப்பேசியில் நம்ம எதாவது ஒன்று பார்க்குறோம் இதே மாதிரி தான் நம்ம இங்கே இங்கே நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்கள்லாம் வாழ்க்கை நம்ம ஓட்றங்கிறதுனால நமக்கு பெருசாக எதுவும் வந்து அசைவுகள் இருக்காது நமக்கு வந்து முக்கால்வாசி நேரம் பிரச்சனைகள் வரத்துக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்குது ஆனால் நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பார்த்திங்கன்னா விளையாட்டுகங்கிறது நிறையவே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விளாட்டுக்கும் இன்னொரு விளாட்டுக்கும் பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது சின்னது தான் நீ வேணுணா கண்ணை கட்டிக்கிட்டு வந்து கண்டுப்புடிக்கிறியா இங்கே வந்து நீ கண்ணை திறந்துரு நான் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீ கண்டுப்பிடி அவ்வளோ தான் ரெண்டு பேரும் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தரை கண்டுப்பிடிக்கிறது தான் வந்து அதில் முக்கியம் ஆனால் எங்கே கண்டுப்புடிக்கிறோம் எப்படி கண்டுப்புடிக்கிறோம் அவ்வளோ தான் அங்கே விஷயம் இதை மாதிரி அவங்க பண்ணுறதுனால ஒரு ஒரு நேரங்களில் ஒரு சில செயல்கள் நடக்கிறப்ப அதுக்கான அந்த ஒரு எதிர்வினையை டக்குன்னு அவங்களோடய உடம்பு வந்து நமக்கு கொடுத்துரும் இப்போ எதாவது ஒரு பிரச்சனை வருதா நம்ம வந்து நம்ம உடல்கள்லேருந்து நம்ம கவனிச்சம்னா மட்டும் தான் வரும் இப்போ இதே அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அவங்க மேலே எதாவது ஒன்று பட ஆரம்பிச்சிச்சுனா நம்மளோடய வேகமான அவங்க நகருவாங்க ஏன்னா அவங்க உடம்பு அதுக்காக வந்து பயிற்சி அளிக்கப்பட்டுருக்கும் அதாவது விளையாட்டுங்கிற ஒரு பேர்லையும் அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டுருக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது நம்ம விளையாடுற விளையாட்டுல இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடல் வலிமை ஏத்துறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிறதுல எத்தனை பேருயா இந்த மாதிரி ஜிம்மு இதுக்கெலாம் போனான் அவன்லாம் பண்ணுற வேலை எத்தனை ஒரு நாலு வயசு இருக்கும் நாலு வயசில் விளாட போவான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வயசுலேயும் அவன் விளையாடிட்டு இருப்பான் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவன் விளையாடிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் இருவபத்தஞ்சு வயசுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க வயல்வெளி வேலையை முடிச்சதுக்கப்பறமேட்டுக்கும் அவங்க வந்து விளாடுவாங்க இது மாதிரி அவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுது தொடர்ந்து அவங்க உடல்களுக்கு வந்து தேவைப்படுறதுக்கும் அதிகமான சக்தி கொடுக்கது வேலைகள் கொடுக்கறதுனால் அதுங்களோடய சக்தியும் சரி அதுங்களோடய அந்த ஒரு அளவும் சரி அதிகரிக்குது இப்போ வந்து இவனால் அஞ்சு கிலோ தான் தூக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவனோடய எல்லைனா அஞ்சு கிலோ இதுவரைக்கும் தூக்கிட்டு இருந்தவன் ஒரு மாசம் இதே கண்டிஷனில் போயிட்டு திடீர்னு பத்து கிலோ அப்படின்னு தூக்குவான் ஏன்னா அவன் உடலுக்கு அந்த அளவுக்கு வந்து அவன் வேலை கொடுத்துட்டு இருக்கான் இதே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஒருத்தனுக்கு தூக்க முடியுதுனா பெரிய விஷயம்போம் இதே அவனை கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறவனா இருந்தால் பத்து கிலோ தூக்குவான் இல்லைனா அஞ்சு கிலோ தூக்கிறதுக்கு தினறுவான் ஏன்னா அவன் உடலுக்கு போதுமான அளவுக்கு சக்தி தரல அதனால தான் அந்த உடல்னால அவன் அவன் கொடுக்குற வேலையை வந்து தாக்கு பிடிக்க முடியல அது அவனுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது இந்த மாதிரி இதால உள்ளுக்குள்ளே சீராக இயங்க வேண்டிய சில ச சில உறுப்புகள் வந்து சே சீராக இயங்காது ஏன்னா அதுங்களுக்கு தேவைப்பட்ற அளவுக்கு சக்தி இருக்காது ஓவராக சக்தி போகும் கொழுப்புகள் நிறைய படிய ஆரம்பிக்கும் அதுவே வந்து நமக்கு நிறைய நோய்களையும் கொடுக்கும் ஆனால் நம்ம பாரம்ப பாரம்பரிய விளையாட்டுகள் சில இந்த கில்லி பாண்டி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த காலத்தில் செஸ்ஸு அது இதுன்னு சொல்லிகிட்டு விளையாடிட்டு இருக்கோம் சதுரங்கம் அது இதுன்னு ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக நம்ம ஊரில் பாண்டின்னு ஒன்று இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாது ஒரு முக்கோணத்தை போட்டுருப்பாய்ங்க நடுவில் வந்து இது சிவன் பட்டை போட்ட மாதிரி ஒரு பட்டையை போட்டு வச்சுருப்பாங்க அதில் காய்களை நகர்த்தி ஆடுகளை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு வெட்டுவாங்க ஆனால் எதை எப்படி வெட்றாங்கங்கறத நமக்கு டக்குன்னு பார்த்தா புரியாது அவங்க கூடப்போய் விளையாண்டம்னா தான் புரியும் ஆனால் அது விளையாட்றப்ப பார்த்திங்கன்னா எந்த காய் எங்கே நகர்த்துறதுங்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இது அங்கே சூப்பராக வரும் ஏன்னா எல்லா காய்களையும் அவன் சரியா எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் அவன் ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒரு காயை பழிக்குடுக்கணும்னா அந்த இடத்துல அவன் கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல அவன் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு காயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மொத்த காயும் விட்டு கொடுத்துடக் கூடாது எல்லா காய்களையும் காப்பாற்றுனா ஒரு காய் கொடுத்தாவணும் ஆனால் அவன் சரியான முறையில் எடுத்துகிட்டு போனானா எந்த காயும் கூட அவன் இழக்காம எல்லாத்தியும் வந்து அவன் எதிரிகளையும் தோற்க்கடிக்க முடியும் இந்த மாதிரி அதில் வந்து நிறைய விஷயங்கள் அதிலேருந்து கற்றுக்க முடியும் கில்லி நம்மளோடய குறிவைக்கிறது நம்மளோடய கவனம் சக்தி இந்த மாதிரிநிறைய விஷியங்களில் வந்து நமக்கு வந்து இன்னும் மேம்படுத்தும் இந்த மாதிரி நம்ம ஊரில் பழங்காலத்தில் விளையாண்ட எல்லா விளையாட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை தான் கொடுத்துட்ருக்குது ஆனால் இந்த காலத்தில் வந்து எத்தனை பேர் அப்படி போய் விளையாடுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேள்விக்குறி தான் ஏன் இவ்ளோ நான் பேசுகிறேன்ல நான் அந்த மாதிரி போய் விளாடுவேனான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க விளையாட போகமாட்டியா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விளையாட ஆள் இல்லை நான் தனியா இருக்கிறங்கிறதுனால என்னால் விளையாட முடியல ஆனால் கண்டிப்பாக விளையாட ஆள் கிடச்சா நான் விளையாடுவேன் ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சக்திகள் மட்டும் இல்லை நம்ம மூலைகள் நம்மளை எல்லா விதத்துலையும் அது நம்மளை மெருகேற்றும் உண்மையிலேயே நமக்கு இந்த வயசில் தேவைப்படுறதுங்கிறது விளையாட்டு தான் ஏன்னா இந்த வயசில் நம்ம உடல்களுக்கு சக்தி தேவை அதுக்காக நமக்கு விளையாட்டு தேவை இந்த மாதிரி காலையில் எந்துரிச்சு நான் போய் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி இது பண்ணுறேன் எனக்கு சக்தி கிடைக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு மணி நேரத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் ஆனால் இந்த சக்தி எடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணவே முடியாது ஏன்னா இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமான இந்த உழைப்புகள் தேவை உழைப்புன்னாலும் நம்மளையும் அறியாமல் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல கற்றுக்கணும் நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போனிங்கன்னா ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட வேலைகள் அதை மட்டும் தான் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் கை மேலே தூக்கிறது இறக்குறது நிற்கிறது உட்கார்றது ஆனால் நீங்கள் விளையாட்டுகள்ல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த விதி விலக்கும் இல்லை நிற்போமா உட்காருவோமான்னு தெரியாது திடீர்னு பார்த்தா ஒருத்தவன் வருவான் அவனுகிட்டேருந்து தப்பிக்கணும்னா குனிஞ்சாகணும் திடீர்னு குனிஞ்சி அந்த நிலையிலேயே நம்ம ஓடணும் இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம உடம்பு எப்போயும் இருக்கிறது விட ரொம்ப வந்து வளைவு தன்மையோடய இருக்கும் ரப்பர் மாதிரி நம்ம உடம்பு மாறிவிடும் நல்லாவே வந்து வளைய முடியும் ஸோ அதில் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும்